ஹலோ சார் நான் விழுப்புரத்துலருந்து வினோபிரியா பேசுகிறேன்ங்க சார் பாலாஜி ட்ராவல்ஸுங்களா ஆமாம்ங்க சார் நாங்கள் ஆ ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து இந்த கேப்ல தான் புக் பண்ணி இருந்தோம் செஞ்சிக்கோட்டை வரைக்கும் போயிவிட்டு வந்தோம் ஆ அந்த ட்ரைவர் கூட வொயிட்டாக ரெட் கலர் ஷர்ட்டர் கொஞ்சம் டாலாக இருந்தார் திருப்பியும் வ காரில் கூட முருகர் ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துது சார் ஆ யெஸ் சார் ஆ அந்த மாதிரியே வந்து எனக்கு அந் அந்த காரே அந்த ட்ரைவரயே அனுப்ப முடியுங்களா நான் பாண்டி வரைக்கும் போகலான் இருக்கேன் ம நாளைக்கு நாளைக்கு தான் சார் ஆ யெஸ் சார் ஆமாங்க சார் கொஞ்சம் அனுப்ப முடியுங்களா ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்